இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்கு அப்போ வந்து அந்தக் காலத்தில் வந்து வேலைவாய்ப்பு அவ்வளோவா இல்லை இந்த ஜென்ரேஷன் பொறுத்தளவு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு என்னென்னன்னா இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு ஏத்தமாதிரி ஒர்க் தேட தான் பார்ப்பாங்க இப்போ சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொடியூசரு ப்ரோடக்ட்டு அந்தமாரி அவங்களே ரெடி பண்ணி சினிமா துறையில் வளர்றவங்களும் இருக்காங்க இல்லை நமக்கு ஏத்தமாதிரி கம்பெனி ஃபீல்டு டிவிஎஸ்ஸு அதமாரி மெக்கானிக்கல்லு ஐடிஐயி இந்தமாரி ஃபீல்டெல்லாம் வந்து ஒர்க் தேடி அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்பவங்களும் முழுமை அடையவும் ஆட்களும் இருக்கிறாங்க